எனக்கு பிடித்தமான பருவம் எது அப்படினா எட்டு டூ ஒம்பது என்னோட ஸ்கூல் டைம் தான் அது வந்துவிட்டு என்னோட புது பள்ளி கிடைத்த நண்பர்களும் புது நண்பர்கள் ஆசிரியர்களும் வந்துவிட்டு புது புது ஆசிரியர்கள் இருந்தாலும் வந்துவிட்டு அவங்க கிட்ட எல் எல்லாருமே எல்லார்க்கிட்டையுமே வந்துட்டு நான் ரொம்ப கம்ஃபடபுலாக பீல் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்தேன் எனக்கு வந்துவிட்டு அந்த எயிட்த் எயிட்த்து டூ நைன்த்து அப்படி அந்த டைம் வந்துட்டு நல்லாவும் படிச்சோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவும் வந்துவிட்டு என்ஜாய் பண்னோம் ஸ்கூல் லைஃப்பை ஸோ அது வந்துவிட்டு மறக்க முடியாத ஒரு பருவம் அண்ட் அது அது வந்துவிட்டு மறக்க முடியாத அந்த அளவுக்கு வந்துவிட்டு ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி படிச்ச ஒரு ஸ்டெடீஸ் டைம் அதெல்லாமே